ஆ ஹலோ மேடம் என்னோடய லேப்டாப் வந்து டூ இயர்ஸ் பிஃபோர் நான் வாங்கினேன் ஆ ஆனால் இப்போது வந்து த்ரீ டேஸாக வந்து ஒர்க் ஆகலை ஆன் பண்ணவே முடியலை கொஞ்சம் உங்களாலலே சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியுமா ஆ ஆமாம் மேம் ஒர்க் பண்ணிட்டிருக்கம்போது சடனாக ஆஃப் ஆயிடுச்சி திரும்பி ஆன் பண்ணிணோம் டூ மினிட்ஸ் ஒர்க் ஆச்சு திரும்ப ஆஃப் ஆயிடுச்சு சார்ஜ் ஏர்றப்ப ஆன் ஆகுது மேம் ஆனால் சார்ஜ் ஆஃப் பண்ணவுடனே அது கட் ஆயிடுது ஆ ஆ ஓகே மேம் சொல்கிறேன் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆ டூ தௌசண்ட் டூவில் வாங்கினேன் மேம் பிராண்டு வந்து லெனோவா ஆ வேறு என்ன டீடைல் மேம் வேணும் ஆ பண்ணிணோம் மேம் அதுக்கப்புறம் அது ஆன் ஆகவே இல்லை ஓகே ஓகே மேம் இதை முடிஞ்சளவு ட்ரை பண்ணி பாருங்க சர்வீஸ் பண்ண முடியுமானு ஆ ஓகே மேம்மு இது இல்லைனா வேறு மாதிரி கைன்ட் ஆஃப் லேப்டப்னா லேப்டாப்னா என்ன இருக்குது மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஆனால் அது லெனோவாவேதான் எக்ஸ்சேஞ்ஜ் பண்ண முடியுமா ஆ

ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து அப்புறமேட்டு செக் பண்ணிக்கிறேன் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ